வணக்கம் சார் நான் வந்து உங்கள் ஷாப்பில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஃபுட்டை வந்து காலையில் ஆர்டர் பண்ணிணேன் ஒரு எயிட் ஃபார்ட்டி இருக்கும் ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ண டைம் வந்து நைன் ஃபார்ட்டி ஒரு மணி நேரம் கழிச்சி தான் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க வந்து டைம் கீப் அப் பண்ணுறதில்ல ரொம்ப லேட்டாக வந்தாங்க நான் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு ஆர்ட்ரு பண்ணிணா அவங்க நைன் ஃபார்ட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து தராங்க ஸோ உங்களோட டெலிவரியிலே எனக்கு வந்து திருப்தி இல்லை அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு ஸோ ஃபுட்டும் நல்லாயில்ல எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை ஸோ ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து ரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸோ ஃபுட்டை வந்து மாற்றிக்கோங்க எனக்கு வந்து கேஷாக கேஷ் கொடுத்துருங்க ஃபுட்டு வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கலை எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கலை ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டை வந்து மாற்றிக்கோங்க எனக்கு ஃபுட்டே வேண்டாம் அப்படி இல்லைன்னா உங்களால் ஃப் கேஷாக தர முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வேறு ஃபுட்டு மாற்றிக் கொடுங்க அதுவும் நீங்கள் குடுத் நீங்கள் டெலிவரி பண்ணுற டைம் எனக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோவா அக்சப்ட்டபிளாக இல்லை நான் டைம் நான் ஒரு டைம் சொன்னேன்னால் நீங்கள் ஒரு டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறீங்க ஸோ அதுவே முதல்ல சரியில்லை ஸோ எனக்கு வந்து உங்கள் ஃபுட்டு வந்து வேண்டாம் மாற்றி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து காசாக கொடுத்துடுங்க